ஃப்ரி ஃபயர் ஃப்ரி ஃபயர் விளையாடும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரி ஃபயரில் வந்து எத்தனை பேர் வேணாலும் இறங்குவான் கோ ஸ்லோ ஸோலோவாக இறங்கலாம் இல்லைன்னா ரெண்டு பேராக இறங்கலாம் இல்லைனா குரூப்பாக கூட இறங்கலாம் குரூப்பாக இறங்கி அங்கிட்டு ஆப்போசிட் டீம்லேயும் ரெண்டு பேர் இருக்கலாம் ஒரு பேர் இருக்கலாம் இல்லைன்னா ஸோலோவாக இருக்கலாம் மேட்ச் எப்படி வேணா ரேங்க் மேட்ச் கூட இருக்கு நிறையா மேட்ச் அதில் இருக்கு அதா அதே மாதிரி நம்மளை சு அவன் வந்து நம்மளை சுட வரும்போது நம்ம க்ளோ வால் போட்டு அதிலேருந்து தப்பிச்சுக்கலாம் நம்ம அவனை காலி பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்க இந்த எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எடுத்துக்கிட்டு எமோட் போட்டு என்ஜாய் கூட பண்ணலாம் எமோட்டும் அதில் நிறையா டிஃப்ரென்ட்ஸ் எமோட் இருக்கு ஸோ நிறையாவே கேரக்டர்களும் நிறையா இருக்காங்க அது மாதிரி ஃபிரெண்ட்ஸும் ஃபேமிலி எல்லாத்துக்கூடேயும் சேர்ந்து விளையாடலாம் சேட்டும் பண்ணலாம் ஐடியை டேக் பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட பார்த்துக்கலாம் அதில் ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய்மென்ட் பண்ணலாம்

அதில் நிறையவே நிறையவே எக்யூப்மெண்ட் மந்த்லி மந்த்லி ஃபிரீ எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்க அப்புறம் கூப்பன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ரேங்க் மேட்ச் விளையாண்டா கோல்டனில் சில்வர் கோல்டன் அப்புறம் பிளாட்டினம் இந்த மாதிரி ஒவ்வொரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வச்சு நம்ம வேணுங்கிற எக்யூப்மெண்ட் வாங்கிக்கலாம் கேரக்டர் கூட வாங்கிக்கலாம் அப்புறம் அதில் நிறையவே வெரைட்டீஸ் இருக்கு ஸோ நம்ம இன்ட்ரஸ்ட்ரீ அதில் இண்ட்ரஸ்ட்ரீஸ் இருக்கும் அப்புறம் ஹோம் இருக்கும் பிளேஸ் ஹோம் பிளேஸ் இருக்கும் அப்புறம் நிறையா இடம் இருக்கும் அந்த இடத்துலலா பதுங்கி நின்று இன்னோருத்தனை சுடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எவன் நம்மள எங்கே எவன் எப்படி சுடுவான்னு தெரியாது நம்ம எப்படி அ அடுத்தவனை சுடப் போறோன்னு தெரியாது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டான கேமாக இருக்கும் ஸோ நம்ம பதுங்கி நின்று அடுத்தவனை சுட்டுத் தாக்கிடுவான் அது பக்கத்தில் இருக்கிறவனும் அவன் சவுண்ட் கேட்டவொடனே இன்னோருத்தவன் அங்கிட்டேருந்து வருவான் ஸோ அவனையும் நம்ம பதுங்கி நின்று தாக்கிட்டோம்னால் அப்படியே ஒவ்வொருத்தனாக சவுண்ட் கேட்டு சவுண்ட் கேட்டு வருவான் ஸோ சவுண்டும் எஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ அது விளையாடும்போதே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்த லெவல் போகணும் அடுத்த லெவல் போகணுங்கிற ஆர்வமும் வரும் ஸோ அது அந்த கேமும் செமையாக இருக்கும் அதே மாதிரி பப்ஸ் பப்ஜி பப்ஜி கேமும் அதே மாதிரிதான் இருக்கும் ஃபிரீ ஃபயர் மாதிரியேதான் இருக்கும் ஸோ கொஞ்சம் டிஃபராக இருக்கும் அதிலயும் பப்ஜிலேயும் சேம் எவன் எங்கே வந்து சுடுவான் அவனை காலி பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அமௌன்ட் இருக்கும் எ அதையும் எடுத்துக்கலாம் சில்வர் காய்ன் எல்லாமே இருக்கும் அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம வேணுங்கிறதை வாங்கிக்கலாம் அப்புறம் அதிலயும் எமோட்லாம் இருக்கு அதில் சிக்கன் கிடைக்கும் ஸோ பப்ஜி சிக்கன் சிக்கன் வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நிறையா எக்யூப்மெண்ட் கூட இருக்கும் வாங்கிக்கலாம் அப்புறம் வேணுங்கிற எக்யூப்மெண்ட்டும் வாங்கிக்கலாம் அப்புறம் அப்புறம் கேரம் கேரம் கேரம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் கேரம் நம்ம மொபைல்லேயிருந்து விளையாட்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஆப்போசிட்டை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ ஆப்போனென்ட் வந்து ஃபேஸ்புக்லேயிருந்து எடுத்துக்கலாம் இல்லை ஆப்போனென்ட் யாராக வேணா இருக்கலாம் அதில் பெட் மேட்ச்சும் இருக்கு ரேங்க் மேட்ச்சும் இருக்கு ஸோ ஸோ ஆப்போசிட் வந்து இப்போ உதாரணமாக ஃபோர் ஹண்ட்ரட் போட்டோம்னா பாதி அமௌன்ட் நம்மளது பாதி அமௌன்ட் ஆப்போசிட் போட்டு ரெண்டு மேட்ச் விளையாடுவோம் போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ யார் ஜெயிப்பார் அதிலயும் சேட்டிங்லாம் இருக்கு ஸோ சேட் பண்ணிக்கிட்டே ஆப்போசிட் கூட பேசிக்கிட்டே ஃபிரெண்ட்ஸ் கூட ஆகலாம் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது கேர்ளாக கூட இருக்கலாம் பாயாக கூட இருக்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா பேசி ஃபிரெண்ட்ஸ் ஆகலாம்

நம்ம ஃபிரெண்ட்ஸ் இப்போது ஃபேஸ் புக் ஃபிரெண்ட்ஸ் புதுசாக ஃபேஸ் புக் ஃபிரெண்ட் கூட கூட கேரம் விளையாட்லாம் அவங்ககூட ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி லுடோ லுடோ லுடோ கிங் லுடோவும் ஃபிரெண்ட்ஸ் கூட ஃபேஸ் புக் ஃபிரெண்ட்ஸ் ஃபேஸ் புக் ஐடியை டேக் பண்ணி ஃபேஸ் புக் ஃபிரெண்ட்ஸ் கூட விளையாட்லாம் புதுசாக ஃபிரெண்ட்ஸ் கூட கிடைக்கலாம் அப்புறம் ஆப்போசிட் காயினை லுடோலேயிருந்து ஆப்போசிட் காயினை வெட்டிட்டு அதுக்கப்புறந்தான் உள்ளேயே போக முடியும் ஸோ அதில் வின்னர் ஆகிட்டேன்னா அதில் ஒரு இது கிடைக்கும் அதிலயே ஒரு சம் பிரைஸ் கிடைக்கும் அதிலயே ஒரு கிஃப்ட் கிடைக்கும் ஸோ அந்த கிஃப்ட்டில் வந்து எக்யூப்மெண்ட் வேற லெவலுக்கு போகிற லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்கு போகிற இன்கிரீமெண்ட் கூட இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கும் போலாம் அதே மாதிரி இப்போ சிமுலேஷன் கேம் பஸ் கேம் டிரைவ் பண்ணிட்டு போகிற கேம்லாம் செமையாக இருக்கும் ஸோ அந்த சிமுலேஷன் கேமெலா பஸ் கேம் விளையாடும்போது இங்கேயிருந்து ஆளை ஏற்றிட்டு போய் அடுத்த இதில் போய் ஆளை இறக்கி விடணும் ஸோ ஆளை இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கேயிருந்து ஆளை ஏற்றிட்டு போய் இன்னொரு ட்ராப்பில் இறக்கி விடணும் ஸோ இதே மாதிரி மாறி மாறி செஞ்சுட்டு சிமுலேஷன் கேம் விளையாட்ணும் அதே மாதிரி